இந்த கால சூழ்நிலையில விளம்பரம் நிறைய பேருக்கு வேணுன்னா ஒன்று டிவி மூலமாக போவும் அதாவது தொலைக்காட்சி மூலமாக இல்லாட்டி தொலைபேசி மொபைல்ஸ் மூலமாக நிறைய விளம்பரங்கள் ஈஸியாக வெளியாவுது ஏன்னா மொபைல் வைக்காத ஆளுங்களே கிடையாது மொபைல் நிறைய பேர் வச்சு இருக்காங்க எல்லாரும் மேக்ஸிமம் நைன்டி ஃபை தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பேர் மொபைல் வச்சியிருக்காங்க ஸோ இந்த விளம்பரங்கள் வந்து எது மூலமான மொபைல் மூலமாக தான் ரொம்ப சீக்கரமாக சென்றடையிது ஒன்று மொபைல்லு அடுத்து தொலைக்காட்சி டிவி மூலமா நிறைய விளம்பரங்கள் ஈஸியாக மக்கள போய் சென்றடையிது அதுக்கு அடுத்து வந்து இப்போ அந்த விளம்பரங்களில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் நிறைய அந்த பார்த்திங்கன்னா சோப்பு சோப்பு விளம்பரங்கள் இன்னும் என்னென்னமோ விளம்பரங்களில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் நிறைய பொருட்கள் உடைய விற்பனைக்காக நிறைய விளம்பரங்கள் வருது அதில் மிகவும் ஆக்கபூர்வமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குணும் எல்லா மக்களுக்கும் உணவு உடை எல்லாம் ரொம்ப அத்தியாவசியம் அத்தியாவசியம் ஸோ அதில் வந்து உணவு கொடுக்குற விளம்பரங்கள் நிறைய வருது மக்களுக்கு உணவு கொடுங்க உணவ வேஸ்ட் பண்ணாதிங்க அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் கூட சமூக ஊடங்களில் வருது இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து ஆக்கமொழிவு ஆக்கபூர்வமாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா